விவசாயத்தில் நம்ம கடலை போட்டதுனாலே அதில் அவரை தொவரை எல்லாம் ஆளை விட்டு அது அவரைத் தனியாக தொவரை தனியாக அதைவிட்டு அது கடலை எடுத்துருப்பாங்க அங்கே அவரை தொவரையும் நம்ப செஞ்சுப்போங்க எலுமிச்சை தோட்டம் இருக்குது அது ஆறடிக்கு பத்தடிக்கு ஒரு செடி இருக்கிறதுனால அது சென்ட்டரில் ஏதாவது மல்லிப்பூச்செடி இல்லை ஏதாவது விளைச்சல் இல்லை சோ மக்காச் சோளம் பூட்டா மாட்டுக்கு அதெல்லாம் கறவை மாட்டுக்கெலாம் போட்டு பக்கமாக நம்ம உபயோகப்படுத்திடுவோங்க